நாங்கள் சூளகிரியில் எஸ்டிஎஸ் என்ஜிஓ நடத்திகிட்டு வரோம் இந்த என்ஜிஓ இந்த தொண்டு நிறுவத்திற்கு கேஷ் கௌண்டிங் மிஷின் ஒன்று வாங்கினோம் கிருஷ்ணகிரி டவுனில் அது வாங்கி ஒரு மூணு நாலு வருஷம் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு வாங்கி கொஞ்ச நாள் நல்லாதான் இருந்தது அப்புறம் என்னென் தெரில திடீரெனு அமௌண்ட்டு ஸ்டக் ஆகி ஸ்டக் ஆகி வந்தது அப்புறம் மறுபடியும் அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அந்த கடையிலருந்து வேறு எங்கேயோ சென்னைக்கோ எங்கேயோ அனுப்புகிறோன் சொல்லி அது ஒரு பதினஞ்சு இருபது நாளெலாம் லேட் பண்ணிணாங்க அது ரொம்ப சிரமமாக இருந்தது ஏன்னால் ஆபிஸ்சில் மகளிர் சுய குழுவை சேர்ந்த பெண்கள் நிறைய பேர் பணம் எடுத்துகிட்டு வருவாங்க அதெலாம் எண்ணி செலான் எழுதி எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போடணும் திடீரெனு பதினஞ்சு நாள் இல்லாதனால் ரொம்ப சிரமப்பட்டு போச்சு அதேப்போல் இன்னும் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணுச்சு மறுபடியும் ரீசண்ட்டாக இதே மாதிரி கேஷ் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிருச்சி அதை வண்டியில் எடுத்துகிட்டு போய்விட்டு நேராக கிருஷ்ணகிரியில் விசாரித்தோம் அங்கே இங்கே பண்ண முடியாது அங்கே பண்ண முடியாதுங்றாங்க இன்னொருத்தர் பழைய இடத்துக்கே எடுத்துகிட்டு போனால் இதே மாதிரிதான் மறுபடியும் அனுப்பணும் வெளியே அது வரத்துக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் அப்படின்னாங்க சரி இன்னொரு கடையில் விசாரித்து பார்த்தோம் வெச்சுட்டு போங்க ஒரு ஒன் வீக் கழிச்சி சொல்கிறோம் அப்படின்றாங்க அப்புறம் வேறு ஒரு நண்பன் இடத்துல கேட்டு அவங்க இருக்கிற ஆபிஸ்சில் போய்விட்டு அந்த நண்பர் இடத்துல கேட்டு அவரு ஒரு நண்பருக்கு வந்து தருமபுரியில் சொன்னாங்க சொன்னிங்கன்னால் உடனே வந்து பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் உடனே ஃபோன் பண்ணிணோம் அது என்ன பண்ணுறாங்க உடனே வரல இதோ வரேன் அதே வரேன்ட்டு திடீரெனு ஒரு வாரம் இழுத்துட்டாங்க அப்போ ரொம்ப சிரமமாக இருந்ததுங்க இப்போ திடீரெனு கேஸ் கௌண்டரில் நின்றுட்டு கையிலே எண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஒரே முறை நாலஞ்சு பேர் வந்துவிட்டா அவங்களுக்கு டைம் லேட்டாகுது இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது அப்புறம் ஒரு வழியா ஒரு வாரம் கழிச்சி வந்து சரி பண்ணிக் கொடுத்துட்டு போய்விட்டாங்க இது கொஞ்சம் சிரமமான இதுதான் இதெல்லாம் கொஞ்சம் இந்த வேலை பளுவெலாம் கொஞ்சம் அதிகமாச்சு இது கொஞ்சம் சிரமமாக இருந்தது